ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அப்படிங்க சொல்லிப் பார்க்கக்கூடிய எப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டேம் ஒன்று இருக்கு அந்த டேம்மை வந்து தண்ணி எப்படின்னா அங்கே தென்மேற்கு மழை அதான் மேற்குத்தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மலை ஒன்று இருக்கு அங்கே வந்து பேயக்கூடிய மழைகள் வந்து அங்கே டேமுக்கு வருது அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகி அங்கேருந்து நமக்கு வந்து விவசாயத்துக்காக விடுறாங்க அந்த வந்து எப்போ அப்படினோம்னா ஆடி மாதத்துல வந்து தண்ணி விடுவாங்க ஆடி மாத விட்டாங்கன்னா மூ நான் ஆறுமாதம் வரும் அதாவது ரெண்டு போகம் அப்படிங்கிறது வந்து நாம எடுப்போம் ரெண்டு போகம் வந்து விவசாயம் வந்து எடுத்துக்கலாம் நெல் எடுத்துக்கலாம் நெல் நெல் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது இப்போ எப்படின்னா ஆடி மாதத்துக்கு மேலே வந்து பருவ நிலை மாற்றம் அதாவது அதில் மழை அதிகம் வரும் மழை வந்து அதிகம் வரக்குள்ளே நமக்கு ஒன்று வந்து வேலைக்கு வந்து போக முடியாமல் கூட இருக்கலாம் அதே வந்து மாசி பங்குனி அது வந்து வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் வந்து அதுக்கும் கொஞ்ச ட்ரை வரும் இதுக்கும் கொஞ்சம் ட்ரை வரும் இதை வந்து பா மழை காலத்தில் வந்து நல்லா இருக்கும் மழை நீர் இருக்கு நீர் செழிப்பான நமக்கு தேவையான தானியம் கிடைக்கிது